சோழகிரி ஒன்றியம் கொல்லப்பள்ளியில் எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக உ உண்டு உறைவிடப் பள்ளி நடத்தினோம் இந்த உண்டு உறைவிடப் பள்ளியில் பள்ளிச்செல்லா மற்றும் பள்ளி இடைநின்ற குழந்தைகள் நூறு மாணவிகள் படித்து வந்தனர் அந்தக் குழந்தைகளுக்கு ஓவியப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஓவியப்போட்டி வந்து இயற்கை சம்பந்தமான ஓவியப்போட்டி இயற்கை சூழல் சம்பந்தமான ஓவியப்போட்டி அந்த போட்டியில் மாணவர்கள் இயற்கை சம்மந்தமாக ஆறுகள் செடிகொடிகள் சம்பந்தமாக போட்டியில் வரைந்தனர் அது மிகச்சிறப்பாக இருந்தது இந்தப் பள்ளியில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு இந்த பயிற்சியை இந்த போட்டியை நிறைவு செய்தனர்